நம்ப இப்போ சும்மா ஒரு கா ஸ்கூல் படிக்கிற பையனை நம்ம வண்டி எடுத்து ஓட்ட சொன்னோன்னால் அவனே ரைட்ரு தான் சொல்லப்போனால் இங்கிட்டும் இங்கிட்டும் பூந்து அப்படி இப்படி பூந்து பயங்கரமாக போயிகிட்ருக்கான் நம்ப பார்க்கலாம் ரைடரை பார்க்கறதெல்லாம் ஒரு பிரச்சினையும் இல்லை இப்போ நம்ப எங்கேயாவது ஒரு ஹைவேயில் சந்து ஒரு ஹைவேயில் போகிறோம் அப்படின்னா ஹைவேலலாம் பார்த்திங்கன்னா ரைட்ரு போவாங்க தான் அதெல்லாம் பிரசசினை கிடையாது தனியாக எனக்கு பைக் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓட்டுவேன் எனக்கு தனியா பைக் ஓட்டணும்னா எனக்கு ஆசையே சொல்லப்போனால் தனியாக பைக் ஓட்டினா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் தனியாக பைக் ஓட்டினம்னா நம்ம நிறையா பேர்த்தை நம்ம பார்க்கலாம் வழில நிறையா பேர்த்துகிட்ட பேசலாம் நல்லா எல்லாம் எல்லாம் எல்லார்த்துக்கிட்டையும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளலாம் எல்லார்த்துக்கிட்டையும் ஒரு டச் வைச்சுக்கலாம் இப்போ நம்ம தனியாக போனோம்னால் நம்ப இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு போகலாம் ஆனால் ரோட்டில் இல்லை நம்ம மனதுக்கு சொல்கிறேன் ரோட்டில் நம்ம இஷ்டத்துக்கு படி போனோம்னால் நேராக பரலோகம் தான் போய் சேரணும் நம்ப பைக்கில் ரோட்டில் போகிறோம் அப்படின்னா நம்ப வந்துட்டு நம்ப இஷ்டத்துக்கு போகக்கூடாது நம்பளால் முடிஞ்சது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்ப நம்ப வந்துட்டு பண்ண முடியும் பைக் எடுத்து ஓட்டினோம் அப்ப்டின்னா நம்பளால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓட்டலாம் இல்லை நம்ப வந்துட்டு நம்ப ஒரு இதுக்கு தான் ஓட்டுவோம் அப்படின்னு ஓட்டினோம் அப்படின்னா கஷ்டம் தான் தனியாக பைக் ஓட்ட தான் எனக்கு பிடிக்கும் தனியாக பைக் ஓட்டுறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு இது ரைடு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் தனியாக போய்விட்டு தனியாக வரலாம் பைக்கில் அதே மாதிரி பைக் தனியாக ஓட்டும் போது ஒரு சுகந்திரமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அது எல்லாத்துக்குமே இருக்கும் ஜாலியான ஒரு வைபு கிடைக்கும் பாட்டுக் கேட்டுகிட்டு போகலாம் யார்கிட்டையாது ரோட்டில் எதையாது பேசலாம் எதாச்சும் கேட்கலாம் ஒரு வழி கேட்டுப் போகலாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஏதாச்சும் காண்டேக்ட் மெயின்டென் பண்ணலாம் அப்படி இருக்கும் தனியாக போவதுலையும் இன்னும் நிறையா நல்லது இருக்குது நல்லது இருக்குதுங்கறத விட ஒரு மன நிம்மதியாக இருக்கும் தனியாக போனோம்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது முக்கியமாக யாரையும் எதையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரு தேவயில்ல நம்ம நம்பளை பார்த்துக்கிட்டா போதுங்கிற மாதிரி தான் இருக்கும் பைக் ஓட்டினம்னா ஆக்சுவலாக நம்ம பொறுமையாக போனோம்னால் ந நல்லது தான் சொல்லப்போனால் பொறுமையாக போனோம்னால் நம்ப அவங்களே பார்த்துக்கலாம் அவங்கள நம்ப நம்பளே பார்த்துக்கலாம் ஜாலியாக இருக்கும் பைக் தனியாக ஓட்டுறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வரம் மாதிரி அது ஒரு எப்படி சொல்றதுனால் எங்கேப் போனாலும் நம்ம தனியாக தான் போகணும் எங்கேப் போனாலும் தனியாக தான் போகத் தோணும் பைக் தனியாக ஓட்டினம்னா